ஆ ஆமாம் சொல்லுங்கள் நீங்கள் எந்த டிப்பார்ட்மெண்ட் ட்ரிபிள் இ ஆ சொல்லுங்கப்பா ஆ ஓகே மண்டே வந்து எக்ஸாம் இருக்குங்களே நீங்கள் எப்படி போவீங்க எக்ஸாம் தானே ஃபஸ்ட்டு பார்க்கணும் சொன்னீங்க உங்களுக்கு அன்னிக்கு ட்ரிபிள் இ தானே சொன்னீங்க அன்னைக்கு ஃபஸ்ட் எக்ஸாம் உங்களுக்கு ஸ்டாட் ஆகுது நீங்கள் வேணால் வெட்னஸ்டே வந்து போங்க அன்னைக்கு எந்த எக்ஸாமும் இல்லை ஆமாம் ஆ சரி எப்படி போகிறீங்க எதில் போகிறீங்க நீங்கள் அவுட் பஸ்சில் யார் யார் இன்சார்ஜ்ஜு யார் ம் நேம் என்ன ஓகே அவுட் பஸ்சில் போகிறது கொஞ்சம் சேஃபே இல்லை நீங்கள் காலேஜ் பஸ்சில் போகலாம் நான் அது வந்து அரேஞ்ச் பண்ணி தரேன் ஆமாம் ஆமாம் நான் விவேகானந்தத்துகிட்ட சொல்கிறேன் நான் ஓகே எத் எ எந்த ப்ளேஸ் சொன்னீங்க நெய்வேலிங்களா

எப்போ ரிட்டன் வருவீங்க காலையில் எத்தனை மணிக்கு போகிறீங்க ஓகே எத்தனை பேர் போகிறீங்க ஓகே கூட வேறு யார் யாரெலாம் போகிறாங்க எந்தெந்த சார் எந்தெந்த மேம்மெலாம் போகிறாங்க ம் ஓகே ஓகேம்மா ஓகே ஓகேம்மா அதுதான் மண்டே வந்து எக்ஸாம் ஸ்டாட் ஆகுது ஸோ மண்டே வந்து உங்களுக்கு உங்களால் போக முடியாது எக்ஸாம் தான் பார்க்கணும் ஸோ நீங்கள் வந்து வெட்னஸ்டே வந்து போகலாம் நான் பர்மிஷன் தரேம்மா வெட்னஸ் நீங்கள் வந்து காலையில் எல்லாேருமே வந்து சேஃபாக இங்கே காலேஜ்ஜூக்கு வந்துடுங்க நான் வந்து இங்கிருந்து பஸ் அரேஞ்ச் பண்ணி தரேன் ஃபீஸ் பே பண்ணணுமா இல்லை நான் அதெலாம் பா அடுத்த இதில் சொல்கிறேன் நான் நோட்டீஸ் போர்ட்டில் நான் ம பா சொல்கிறேன் நான் நோட்டீஸ் போர்ட்டில் ஒட்டி விட்டுருவேன் நீங்கள் அதில் வந்து மற்ற டீட்டைல்ஸ்ஸெலாம் பார்த்துக்கோங்க எனக்கு வந்து வேறு யார் யார் போகிறீங்கன்னு ம் சொல்லுங்கள் ஆமாம் கம்ப்ளீட்லி சேஃப் நீங்கள் அவுட் பஸ்சில் போகிறதா இருந்தால் தான் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாவும் இருக்கும் சேஃபாக இருக்காது ஓகே நீங்கள் வந்து எத்தனை பேர் போகிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து லிஸ்ட் போட்டு எனக்கு கொடுங்க அவங்களோட நம்பர் எல்லாமே வேணும் பேரண்ட்ஸ் நம்பரு எல்லாமே எனக்கு வேணும் எல்லா டீட்டைல்ஸுமே எனக்கு வேணும்

ம் ஓகே